நான் விரும்பும் சில திரைப்படங்களில் நடித்த கதாப்பாத்திரங்களான ராதா அம்பிகா ராதிகா இவங்க போன்றவங்கள்லாம் அவங்க போட்டிருக்குற ப்ளவுஸுங்கள் ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு நானும் அதுபோலவே அவர்களைப் போலவே ஆடைகளை உருவாக்கி தைச்சி நான் போட்டுப் பார்த்து முயற்சி செஞ்சுருக்குறேன்